ஆ எஸ் மேம் நீங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் எஸ் மேம் ஆல்வேஸ் பண்ணலாமே ஆ ஓகே மேம் ஆ எஸ் மேம் இங்கே நிறைய மாடல்ஸ் நாங்கள் வந்து ஸ்கூல் யூனிஃபார்முக்குன்னு நிறைய மாடல் செஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மாதிரியும் செய்வோம் இல்லை நீங்கள் ப்ரிபேர் பண்ணுறதும் நாங்கள் வந்து பண்ணிக்குவோம் மேம் இந்த மாதிரி ஸ்கூலில் காலரில் வந்து டையில் உங்கள் நேமாக இருக்கட்டும் இல்லை அந்த ஷேர்ட்டில் வந்து அந்த கீழே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸோடய பார்டர்ஸ் வைக்கிறதாக இருக்கட்டும் பின்னாடி பேட்ச் ஏதாச்சும் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் ப்ரிபேர் பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுவோம் மேம் ஆ எஸ் மேம் நீங்கள் வந்துட்டு ஆர்டரு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னால் கண்டிப்பாக மேன்பவர் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணிக் கொடுப்போம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் எப்போது வந்து அளவு எடுக்கணுன்னு நீங்கள் கூப்பிட்றீங்களோ அப்போ வந்து நாங்கள் அளவு எடுத்துட்டு அதுக்கான ஒர்க்கை ஷாட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆ கண்டிப்பாக நாங்கள் வ சீக்கிரம் வந்து நாங்கள் அளவு எடுத்துட்டோம்னால் அதுக்கான ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டேட்டில் ஆர்டரு பண்ணிவிடுவோம் மேம்

ஆ எஸ் மேம் ஓகே தேங்க் யூ மேம்